இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துவிட்டு இன்னும் இந்த கேம்ஸ் விளாடுறது வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற ஸ்கூல்லலாம் வந்து என்னென்னா முதல்ல வந்துவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேம்ஸ் விளையாடுறது வந்துவிட்டு சான்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்க வந்துவிட்டு விளையாடி அவங்களுக்கு வந்து எந்த இதில் வந்துவிட்டு திறம இருக்குன்னு பார்த்து அதில் வந்துவிட்டு என்ன இவங்க ஜோனலில் கூட்டிகிட்டு போவாங்க அதில் வந்துவிட்டு விளையாடி அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்துவிட்டு என்னென்னா டிஸ்ட்டிக் டிவிஸ்னல் ஸ்டேட் லெவல் இல்லைனா நேஷ்னல் லெவல் அந்த மாதிரியெல்லாம் வந்துவிட்டு கூட்டிகிட்டு போவாங்க அது எல்லாமே அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துவிட்டு கடைசியில் வந்துவிட்டு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும் இ இப்போ வந்துவிட்டு என்னென்னா இப்போ நகர்புறத்தில் வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள்லம் வந்துவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்துவிட்டு என்னென்னா படிச்சு அந்த மாதிரியெல்லாம் கூட போவாங்க ஆனால் இந்த கிராமப்புற மக்களுக்கு வந்து அந்தளவுக்கு படிக்கிறக்கோ அந்தமாதிரி வசதிகள் இல்லை அங்கே பக்கத்தில் எதுகிதும் இருக்காது அது மாதிரி இவங்களுக்கு இந்த கேம்ஸ் விளையாடுறதெல்லாம் வந்துவிட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இதனால வந்துவிட்டு அவங்க வந்துவிட்டு மேலே மேலே போய் அந்த ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் போகும்போது அவங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஒர்க்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கிறதுனால அவங்களோட லைஃப் வந்துவிட்டு என்னென்னா செட்டில் ஆயிருது இதெல்லாமே வந்துவிட்டு என்னென்னா ரொம்ப வந்துவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கு